ஹலோ மேம் உங்கள் ரெஸ்டாரண்ட் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் காசி அல்வா இருக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்குமா என்னென்ன ஐட்டமெலாம் வச்சுருக்கீங்க எதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஓகே மேம் ஓகே மேம் வீட்டுக்கெல்லாம் டோர் டெலிவரி பண்ணுவீங்களா மேம் ஓகே மேம் இப்போது வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துவீங்களா ஓகே மேம் டோர் டோர் டெலிவரி பண்ணுறதுக்குலாம் அட்ரெஸ்ஸு இந்த நம்பர் தானே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் கொஞ்சம் பார்ஸலில் அனுப்பிச்சிவிட முடி முடியுமா மேம் ஓகே மேம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேம் நாங்கள் சொன்னதை நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க ம் ஓகே மேம் நான் இப்போ லிஸ்ட்டு அனுப்பிவிடுறேன் பண்ணிவிடுங்க ம் தேங்க் யூ மேம்